நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சமைக்கிறது வந்து எங்கள் வீட்டுக்காரரு சமைச்சி கு கற்றுக் கொடுத்தாரு நல்லா எது ஒன்று நல்லா சமைப்பேன் இருந்தாலும் நல்ல கோழிக்கறி ஆட்டுக்கறி இந்த மாதிரி சமைப்போம் நல்லா சாப்பாடு சீக்கிரம் செஞ்சு முடிப்போம் அப்புறம் எது ஒன்றுனாலும் சொல்லுவார் இப்படி செய் அப்படி செய்யின்னு அந்த மாதிரி நல்லா செய்வோம் அப்புறம் யாராவது வந்தால் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சரின்ட்டு சா பரிமாறுவோம் சாப்பிடுவாங்க அப்புறம் அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அதில் பரவாயில்லைன்னு சொல்லுவார் அவங்களும் சாப்ட்டவங்களும் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க அப்புறம் நாங்கள் சரி அதுக்கப்புறமேட்டு இன்னும் யாரா ஒருத்தர் வா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூப்பிட்டோம்னா அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க நல்லா இருக்குதுக்கா நீங்கள் செஞ்சது எது ஒன்றுமே நல்லா டேஸ்டாக பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் சரிப்பா இதுதான் வேணுன்னு செஞ்சு போட்டால் மனதார சாப்பிட்டு சொல்கிறது தான் திருப்தி அப்படின்னு நான் சொல்லுவோம் அப்புறம் சரிங்க்கா நாங்கள் வரோம் அப்படிம்பாங்க அப்புறம் எது ஒன்றுமே ஒரு ரசம் வைக்கிறதா ஒரு சாம்பார் வைக்கிறதா இந்த மாதிரிலாம் நல்லா வைக்கிவோம் அதெல்லாம் எது ஒன்று தெரியாத இருந்தாலும் அவர் சொல்லுவார் இப்படி செய் இதெல்லாம் போடு அது போடு அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் பிள்ளைங்களுமே சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்குதும்மா நீ அது எது ஒன்று செஞ்சாலும் டேஸ்டாக இருக்குது நல்லா இருக்குதும்மா அப்படின்னு பிள்ளைங்க சொல்லுவாங்க சரிம்மா அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால அதெல்லாம் எல்லாமே நான் நல்லா செய்வேன் எல்லோருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதும்பாங்க பக்கத்தில்லாம் சரி அப்படின்னு சொல்லுவேன் காய்கறி வனக்கறதுலேயா எல்லாமே நான் செஞ்சுருக்குறேன் அப்படிம்பேன்